ஆதிக்கம் என்பது வந்து ஒரு இதுவே கிடையாது ஏன்னா இப்போ வந்து சவுதியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீமு அப்புறம் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்னு இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்து ஸோ நான் இப்போ வந்து எவ்வளவோ காலம் மாறி இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா மதமும் ஒன்னாக தான் இருக்காங்க மதன்றதே ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது அதெல்லாம் அந்த நாள் வந்து இப்போ வந்து எல்லோருமே ஒரே ஒரே இதுவாக தான் இருக்காங்க ஒரே சாமி அப்படின்னு நினைச்சிட்டு யாருக்கு எது விருப்பன்றதெல்லாம் கிடையாது உனக்கு இது சம்மதம் உனக்கு இது சம்மதம்ன்னு அப்படி தான் மற்றபடி இந்த வேறுபாடு சண் சண்டை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லோருமே ஒற்றுமையாக தான் வாழ்கிறோம் இந்த இப்போ இந்த ஜாதிப் பிரச்சனைன்றது எதுவுமே கிடையாது இப்போல்லாம் ம மற்றபடி பார்த்தீங்கன்னா